சமையலறை மற்றும் கழிவறைகளில் அசுத்தமாக அசுத்தம் செய்யும் கரப்பான் பூச்சி எலிகள் இவற்றை போன்றவற்றை நாம் சுத்தம் செய்வதற்கு நாம் கழிவறை மற்றும் சமையல் அறை மற்றும் ஹால் போன்றவற்றில் எலி மருந்துகளை அமைக்க வேண்டும் எலி மருந்துகளை சாப்பிட்டவுடன் எலிகள் எல்லாம் இறந்து விடும் அவ்வாறு செய்வதனால் நாம் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் தொல்லைகளை தவிர்க்கலாம் அத்தகைய அச்சுறுத்தல்களை தவிர்க்க நாம் எலி மருந்துகளை மட்டுமே கையாள வேண்டும் எலி மருந்துகளை கையாளும்பொழுது கவனமாக கையாள வேண்டும் அவ்வாறு கையாளும் எலி மருந்துகளை பயன்படுத்தி விட்டு கைகளை நன்கு அலச வேண்டும் இல்லை என்றால் அத் அத்தகைய மருந்து நம் உள்ளுக்குள் செல்லும்பொழுது நம்மை நம்மை பாதிப்புக்குள்ளாக்க அதிகபட்சம் வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் நாம் எலி மருந்துகளை பயன்படுத்திட்டு கைகளை கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதனால் நாம் எலிகளை சமையல் அறைக்குள் இருந்து ஒரேடியாக விரட்டி அடிக்க முடியும் இவ்வாறு எலிகள் விரட்டப்பட்டால் நம் கழி நமது சமையல் அறை மற்றும் கழிவறை ஆகிய வீடுகளில் மற்ற இடங்களிலும் சுத்தமாக இருக்கும் அ அச்சுறுத்தல்களை தவிர்க்க வேற சில வழிகள் என்றால் அவ்வாறு பண்ணும்பொழுது எலிகள் மற்றும் கரப்பான்பூச்சிகளின் தொல்லை குறைவாக உள்ள மருந்துகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் இல்லையெனில் எலி பிடிக்கும் கூண்டுகளையும் பயன்படுத்தலாம் இவ்வாறு கூண்டுகளில் எலிகளை பிடித்து தொலை தூரத்தில் உள்ள காடுகளில் கொண்டு சென்று விட்டுவிட வேண்டும் அவ்வாறு விட்டுவிட்டால் எலிகள் மீண்டும் நமது வீட்டின் சமையல் அறைக்குள் வந்து உணவுகளை உள் உட்கொள்ளாது இவ்வாறு செய்தால் எலிகள் தொல்லை முழுமையாக ஒழிக்கப்படும்